நான் ஆறாவது படிக்கும்போது எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு ஆனால் நான் தினைக்கும் விளையாட போவேன் ஆனால் என்னைய யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க நான் தினைக்கும் வேடிக்கை தான் பார்த்துன்னுருப்பேன் அன்றைக்கு ஒரு நாள் அப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான் அந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாட சொல்லிக் குடுத்தான் தினைக்கும் நானும் அவனும் போய்விட்டு கிரிக்கெட் விளையாடுவோம் விளாடி விளாடி நாங்கள் நல்லா ஒரு டீம்மில் செலெக்ட் ஆனோம் டீம்மில் செலெக்ட் ஆனோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்புறமேட்டு இதுவுலாம் பத்தாதுன்ட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்து நல்ல ஓ ஒரு பிளேயராக வந்தேன் பிளேயராக வந்தோன்னே நான் என்ன வந்து ஐபிஎல்ல செலெக்ட் ஆனேன் செலெக்ட் ஆனோனே நான் ஒரு விக்கெட் எடுத்தேன் அந்த விக்கெட்டுக்கு எல்லாரும் பார்த்து கத்துனாங்க அதனால நாங்கள் ஜெயிச்சிவிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிவிட்டோம் அதனால எங்களுக்கு பெரிய கப்பு கொடுத்தாங்க அதான் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சாதிச்சேன் இது நான் சாதிச்சதுனால ஏன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோசம் எனக்கு கற்றுக்குடுத்தவனே அவன் தான் இந்த சாதனை எனக்கு மட்டும் சேராது அவனுக்கும் சேரும்